ஹலோ சார் வணக்கம் சார் சார் விக்கி ஃபோட்டோ ஸ்டுடியோங்களா சார் உங்கள் நம்பர் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க நீங்கள் வந்து ஆல்பம் ஃபோட்டோலாம் அதுமாதிரி எடுக்கறிங்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் அடுத்த வாரம் மேரேஜி ஒன்று இருக்குது சார் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸு நீங்கள் வந்து ஆல்பம் போட்டுத்தரிங்களா வீடியோ கவரேஜ் ஃபோட்டோ ஷுட் எல்லாமே எடுக்கணும் ஓக்கே சார் நெக் நெக்ஸ்ட் வீக் டுவெல் தான் சார் வேற எதுவும் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஏதுவும் இல்லைல்ல சரி ஓக்கே சார் சார் எங்களுக்கு வந்து ப்ரீ வெட்டிங் ஷுட்டும் நீங்கள் தான் வந்து எடுத்து தரனும் லொகேஷன் நீங்கள் தான் அழைச்சிட்டு போகணும் சார் மறுநாள் காலையில் மேரேஜி ஈவினிங் ஏழு டூ ஏழ்ரை முகூர்த்தம் அதுக் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ரிசப்ஷன்ருக்கு சார் அதுக்கும் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் சார் இல் அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருங்க சார் ஆல்பம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு கொடுத்துருவிங்களா எங்களுக்கு கடை கரிஷ்மாலே போட்டு கொடுங்க சார் எங்களுக்கு சார் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கறிங்க அப்படினா ஆல்பம் வரத்துக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும் டென் டேஸ் ஆகுங்களா அமௌன்ட்லாம் எப்படி சார் ஓக்கே சார் டோட்டலாக எவ்வளோ அதாவது ப்ரீ வெட்டிங் ஷுட்டுக்கு அப்புறம் ரிசப்ஷனுக்கு மேரேஜிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோக்கு கேட்பிங்க ஃபிஃப்டின் தவுசன்க்குள்ளவா அதுக்கு கீழே கம்மி பண்ண முடியாதா சரி ஓக்கே சார் ஆ சரி ஓக்கே சார் பரவாயில்லை எல்லா ஃபோட்டாவுமே ஏன்னா வந்து எங்கே சொந்தகாரவங்களே எண்ண முடியாது அதனால் எல்லா ஃபோட்டாவுமே கவர் பண்ணிடுங்க பார்த்து அமௌன்டு பார்த்து பண்ணிக்கலாம் சார் சார் நீங்கள் மட்டும் நீங்கள் டேட்டு மறந்துடாம வந்துடுங்க ஆ சரி ஓகே சார் ஆ ஓகே சார்